விவசாயம்னு பார்த்திங்களா அந்த காலத்திலலாம் வந்து பரம்பர பரம்பரையாக அந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கள் நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு தாத்தா பாட்டி அப்படி பரம்பர பரம்பரையாக பண்ணிக்கிட்டு வந்த தொழில் தான் தொழில்ல ஒன்று தான் விவசாயம் இப்போ வந்து என்ன வர வர என்ன பண்ணுறாங்கனாக்கா விவசாயம் செஞ்சால் அந்த அளவுக்கு ஒன்றும் வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு செ சொல்லிட்டு நிறையா வீட்டில வந்து நிறையா பேர் வந்து விவசாய தொழிலை விட்டுட்டு ஊருங்களுக்கு டவுனு பக்கம் வந்துர்றாங்க வேலை தேடி வேலை தேடி வந்து விவசாயத்தை விட்டுட்டு இங்கே வந்து தங்கிருந்து கூலி வேலை செஞ்சு பிலச்சிக்கலான்ட்டு வந்துர்றாங்க ஆனால் அவங்க பண்ணுறது தப்பு அந்த விவசாயத்தை வந்து யாருமே அப்படியே பரம்பர பரம்பர தொழிலாக கடைபிடிச்சிக்கிட்டு வந்தாங்களா தான் ஒரு அளவுக்குனாச்சும் மக்களோட அத்தியாவசிய தேவைகள விவசாயத்து மூலயமா பூர்த்தி செய்ய முடியும் சுத்தமாக அவங்க ஒரு சிலர் தான் விவசாயமே பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த ஒரு சிலர்லையுமே பாதி பேர் விவசாயத்தை நிறுத்திட்டாங்களாக்கா உ உணவு இது வந்து தட்டுப்பாடு தான் வரும் எல்லாமே வில அதிகமாக தான் ஏறும் ஏன்னா ஒரு நூறு ஏக்கர்ல நெல் விளைவிக்கிறத இப்போ ஒரு அந்த நூறு ஏக்கர் குறஞ்சி ஐம்பது ஏக்கராக மாறுனுச்சுனாக்கா அந்த மீதி இதுக்கு வந்து வில தான் ஏறுமே ஒழிஞ்சி வில விலையோட பொருளோட இது குறையிறதுனால வில அதிகமாக தான் வச்சு விற்பாங்க அதனால எல்லா பொருளுமே வில தான் அதிகமாகிக்கிட்டே போகும் முடிந்த வரைக்கும் வந்து விவசாயிங்கலாம் வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும் பரம்பர பரம்பரையாக அப்படியே கடைபிடிச்சு விவசாய தொழிலே செய்யணும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் விவசாய நிலத்தலாம் விற்று ப்ளாட் ஆக்கிப்புடுறாங்க ப்ளாட் ஆக்கிட்டாக்கா அந்த விவசாயி வந்து அந்த விவசாயத்தை வந்து விளைவிக்கிறதுக்கு நிலம் இருக்க மாட்டேங்குது இன்னொன்று சரியான டைமுக்கு மழை பெய்ய மாட்டேங்குதுங்கிறாங்க ஒரு அளவுக்கு கிணத்தலாம் ஆழமா பண்ணி தண்ணியெலாம் மழை பெய்கிற காலத்தில் தேக்கி வச்சிருந்து விவசாயத்தை பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்களா பரவாயில்ல மனிதனோட மு முக்கிய தேவைங்கள்ல ஒன்று தொ உணவு அந்த உணவு வந்து விவசாயினால் தான் கொடுக்க முடியும் அந்த விவசாயியவே வந்து உணவு அந்த நெல் விளைவிக்காம கூலி வேலைக்கு போனாக்கா அந்த உண உணவு வந்து யார் தான் செஞ்சு த இதுங்கிறது இப்போது முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்தை பாதுகாக்கிறது பரவாயில்லை முடிந்த வரைக்கும் எல்லா விவசாயிங்கள் வந்து பரம்பர பரம்பரையாக இருந்தவங்க விவசாய தொழில விட்டு விடாம கடைபிடிச்சிட்டு வந்தாங்களாக்கா முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மக்களோட தேவைகள ஓரளவுக்கு பூர்த்தி செய்யலாம்